ஹலோ ஸ்விக்கிங்களா ஆமாங்க சார் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம் ஆமாங்க சார் கும்பகோணம் பக்கத்தில் வந்துட்டு கொ கொரநாட்டு கருப்பூருங்ற ஊர் சார் கொரநாட்டு கருப்பூர் அப்படி இல்லைன்னா சத்திரம் கருப்பூருங்ற ஊர்லேருந்து பேசுகிறோம் ஆமாம் இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுட்டு வந்து நான் ஆட்ரு பண்ணணும் சார் ஆஹ் சார் ஆமாம் இப்போ டின்னருக்கு டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி வேணும் சார் ஆமாம் அதாவது மூணு செட்டு சப்பாத்தி ரெண்டு செட்டு தோசை ஒரு செட்டு பூரி ஆமாம் சார் மூணு ஐஸ் க்ரீம் ஒன்று ஒரு வாட்டர் பாட்லு ஆமாங்க சார் ஆமாம்

இப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ நேரத்தில் சார் இங்கே வருவீங்க ஆமாம் மணி இப்போ எட்ரை நீங்கள் ஒரு நயன் ஓ கிளாக்குக்குகுள்ளே வந்துட்டால் போதும் ஆமாம் பேமெண்ட் வந்து நான் பண்ணிடுவேன் சார் நான் மொபைல்லேயே பே பண்ணிடுவேன் சார் ஆமாம் நீங்கள் ஆட்ரு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப் போதும்

ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை உங்கள் ஆப்ஸ்சில் நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிப் பார்த்தேன் டைம் இப்படி இருக்குது அதனால்தான் நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணி கேட்குறேன் ஆமாம் டைம் ஈக்குவட்டி ஆகல அதனால்தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன் இப்போது ஆமாங்க சார்

நீங்கள் வாங்க வாங்க சத்திரம் கருப்பூர் பக்கத்தில் இந்த சத்திரம் கருப்பூர்லேருந்து இந்த கல்ல பூம்புகார் ரோட்டில் வந்திங்கன்னாவே நேராக ஒரு கோவில் இருக்கும் மாசாணி அம்மன் கோவில் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு சந்துப் போகும் அந்த சந்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டிங்கன்னாலே நான் நீங்கள் கால் பண்ணிங்கன்னாலே நான் வந்துவிடுவேன் என் லொக்கேசன் நான் உங்களுக்கு சேர் பண்ணுறேன் லொக்கேசன் சேர் பண்ணுறேன் சார் உங்களுக்கு டைம் தான் உங்களுக்கு ஒரு ப பெரிய பிரச்சினையா இருக்குதுங்க டைம் வந்து சீக்கிரமா வந்துடுங்க ஏன்னால் இ இ கும்பகோணத்துலேருந்து உங்களுக்கு நியரெஸ்ட்டு தானே சத்திரம் கருப்பூர் ஆமாங்க சார் சீக்கிரமாக வந்துடுங்க ஆமாம் நைன் ஓ கிளாக்குக்கு நீங்கள் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் வந்துடுங்க எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் வந்துருங்க ஆமாம் ஆமாங்க சார் சொன்ன ஆட்ரு தான் அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை ஆமாம் ஆமாம் ஆமாம் இப்போ சொன்னதுக்கு நீங்கள் டைம் வந்து ப்ரிப்பரேசன் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் நீங்கள் எட்டு வர்றது ஓகே ஆனால் நீங்கள் எயிட்டு ஃபிப்ட்டிக்கு வந்தால்கூட போதும் வந்துடுங்க நைன் ஓ கிளாக்கெல்லாம் வந்து அவ்வளோ டைம் ஆனால் சரி வராது சீக்கிரமா வந்துடுங்க ஆமாம் லொக்கேசன் நான் உங்களுக்கு சேர் பண்ணுறேன் சரி

தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் நான் மொபைல் பே பண்ணிடுவேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ